அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு